ஹலோ ஹலோ ஆமாங்க சந்தோஷ் சிக்கன் கடை தான் நீங்கள் ஆ சொல்லுங்கணே எவ்வளோ சிக்கன்ணே வேணும் நூறு கிலோவாண்ணே பண்ணிடலாம்ணே ஒரு கிலோ நூற்றம்பது டு இரநூறுக்குள்ளண்ணே உங்களுக்கு பண்ணிக்கலாம்ண்ணே

என்னைக்கு வேணும் ஞாயிற்று கெழமையாணே சரி நீங்கள் வந்து எடுப்பீங்களா இல்லை நாங்கள் அனுப்பி விடணுமாண்ணே சிக்கன் நீங்கள் வந்து வாங்கிடுவீங்களா இல்லை நாங்கள் அனுப்புமாணே வெட்டுறதுக்கு ஆள் இருக்காண்ணே சரி சரிண்ணே ஆமாம் நாங்கள் கோழிக்கு தானிய வகைகள் போட்டு வளர்க்குறோம் கம்பு புல் எல்லாம் போட்டு வளர்க்குறோம் அப்படியாணே அப்படியாணே ரொம்ப நன்றிணே ஒரு கிலோ இரநூறுவா நூற்றி எழுவது ரூபா பண்ணிக்கலாண்ணே டிஸ்கவுண்ட் என்ன உங்களுக்கு குறைச்சி தானே போட்டிருக்கு நீங்கள் நேரில் வாங்கணே பார்த்து பேசிக்கலாம் ஆ வாங்கணே அண்ணே நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா வான்கோழி நாட்டுக்கோழிலாம் இருக்குணே முட்டையும் இருக்குது உங்களுக்கு வேறு எதுவும் வேணுமா வான்கோழியெலாம் கிலோ எண்நூறு ரூபாணே ஆமாணே காடையெல்லாம் இருக்கணே ஒரு பி ஒரு இது இரநூறுவாணே உங்களுக்கு என்னென்னணே வேணும் அது ஜோடி இரநூறுவாணே உசாரவே உசுரோடு வாங்கிறீங்களாணே நம்மகிட்ட எல்லா வசதியும் இருக்கணே நேரில் வந்து தரலாம் ஜீபே இருக்கணே ஆமாண்ணே உங்களுக்கு எது சௌகரியம் தூத்துக்குடியில் அண்ணாநகர்ணே பஸ் ஸ்டாண்ட்டில் இறங்கி ஸ்ரைட்டாக நடந்து வந்துடலாம் சிக்னலுக்கு எதித்தாப்பில் வரும் ஆமாண்ணே நீங்கள் நேரில் வாங்கண்ணே பார்த்து பண்ணிக்கலாம் ஆ நேரில் வாங்க பார்த்து பண்ணிக்கலாம் ஆ